எங்கள் ஊரில் பார்த்தீங்கள்னா வந்து முதலில் வந்து விவசாயம் தான் விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கள்னாக்கா மழை இல்லை விளைச்சலும் கம்மியாகிடுச்சி பிள்ளைங்க வந்து வளர வளர எல்லாம் படிக்க ஆரம்பித்திட்டாங்க படித்திட்டு அவங்கவங்க கவர்மெண்ட் வேலைக்கு மிலிட்ரிக்கும் போலீஸுக்கும் அதுக்கும் இதுக்கும் போயிட்டாங்க இப்போ வந்து பாதி அளவுக்கு வந்து விவசாயம் குறைஞ்சிடுச்சி எங்கள் ஊரில் மீதி பழைய ஆளுங்கதான் வந்து பயிர் வச்சுன்னு இருக்கிறாங்க அவங்களும் இப்போ எல்லாமே எதுவுமே பற்றாக்குறையா இருக்கிறதுனால் இப்போ மழையே இல்லை இந்த வருஷம் அதுமாரி பற்றாக்குறையா இருக்கிறதுனால் அவங்க எல்லா விவசாயத்தையே விட்டுல்லான்னு பார்க்கறாங்க ஒரு ஒருத்தங்க ஐயோ செஞ்ச தொழில் எப்படிவிட்றதுன்னு கஷ்டப்பட்டு அந்த விவசாயத்தை பண்ணின்னு வராங்க இந்த ஊரில்